அறுவத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்போது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்ற்றி எண்பத்தி மூணு எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று